இப்போ வந்து தமிழ்நாடு அரசு நம்ம கிராமப்புறம் இருக்கிற சொ ப குழந்தைங்களுக்குலாம் இது கல்வி மு கல்வி சொல்லித்தரணும் பள்ளிக்கூடம் போகணும் ஸ்கூல் படிக்கணும் நல்லா மேலும்மேலும் வளரணும் டெவெலப்பாகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க என்ன செய்யணுன்னா நான் எல்லோரும் எல்லா கிராமத்துலேயும் கல்வி நிலையங்கள் திறக்குணும் கிராமப்புற மக்கள்லாம் எதா படித்து மு முன்னுக்கு வரணும் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்றோம் கிராமப்புறங்க ஒரு டீச்சர்ஸ் ரெடி பண்ணி அவங்க கிராமத்துக்கு அனுப்புகிறாங்க அனுப்பிட்டு எந்த குழந்தை வந்து என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லி க்ளாஸ் நடத்துகிறாங்க என்னென்ன டைப் ஆஃப் க க கவர்மெண்ட் எடுத்துருக்குன்னால் எப்படி அவங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் அவங்க வந்து படிப்பாங்க எந்தெந்த லெவலில் படிப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக கிடைக்குதா அவங்க ஸ்போட்ஸ் நல்லா விளையாட்றாங்களா அதை மாரி சொல்லி அவங்க குழந்தைங்கள வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்ரோச் பண்ணி அவங்க வந்து கல்வி எப்படி க ஈஸியாக எப்படி அவங்களுக்கு சொல்லிக்கொடுக்குறது அவங்க எப்படி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து க கவர்மெண்ட் வந்து சொல்லிக்கொடுக்க எங்களுக்கு அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் மீட்டிங் போட்டு அவங்க கோச்சிங் கொடுத்து அந்த பைய இந்த குழந்தைங்க கிராமத்து பிள்ளைங்க எப்படி அவங்க படிக்கிறது நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொடுக்குறாங்க எப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து எல்லா யாராரு பேரண்ஸ்கிட்ட சொ ஃபஸ்ட்டு பேரண்ஸ்க்கு சொல்லி இந்தமாதிரி உங்கள் குழந்தைங்கெல்லாம் படிக்க வரணும் இந்தமாதிரி வந்து சொல்லிக்கொடுத்தா அவங்க வந்து மேலும் மேலும் உயருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின் குழந்தைங்க அனுப்புகிறேன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க எப்படி அந்த குழந்தைங்கள மேனேஜ் பண்றது எப்படி சொல்லிக்கொடுக்குறது அது எப்படி சொல்லி புரிகிறமாதிரி அவங்களுக்கு வந்து இது பண்றது அப்படினா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்னா ஃபஸ்ட்டில் வந்து எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து கல்வி சொல்லிக்கொடுக்குறது கிடையாது விளையாட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர வர வைக்கிறதுக்கு வந்து உணவு ஃபஸ்ட்டு காலை உணவு மதிய உணவு இதுமாதிரி உணவு கொடுக்கணும் கொடுத்துட்டு அவர் வந்து எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்னால் டே டேன்ஸிங் பாட்டுப்போட்டி ஒரு டேன்ஸ் ப பண்றது இல்லைனா விளையாட்டு விளையாட்டு மூலிமா எப்படி கல்வியை ஊ ஊக்குவிக்கிறது அதேமாதிரி நம்ம வந்து எங்கெங்க சும்மா அங்கே பக்கத்துலாம் டூர் மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூப்பிட்டு போகிறது ஒரு சினிமா காமிக்கிறது இதுமாதிரி வந்து கல்வி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குணும் அப்படின் சொல்லி பேசனாங்க ஓகே அதுமாதிரி செய்து கொடுக்கலாம் சொல்லிட்டு டீச்சருக்குலாம் ட்ரெயினிங் கொடுத்து அனுப்புகிறாங்க அனுப்பக்குள்ள அந்த குழந்தைங்களும் வராங்க இதுமாதிரி க்ளாஸ் எடுக்கிறாங்க இதுமாதிரி ஒரு எடுத்தோடனே குழந்தைங்கள வந்து அதிகம் வந்து அவங்களுக்கு வந்து ச ரொம்ப வற்புறத்துறனால இப்படிலாம் இது படிக்கணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு ம உணவு கொடுத்து அப்புறம் என்ன பண்றாங்க பாட்டு சிங்கிங் யாராருக்கு பாடத்தெரியும் எப்படி விளையாடுறீங்க எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட பண்ணி அதுமாரி பண்றாங்க அதேமாதிரி அந்த குழந்தைங்களும் அதுமாதிரி செய்யுதுங்க செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்தக்கல்வியை வந்து மேலும் மேலும் உயர் உயர்த்துகிறாங்க பட்டு சில குழந்தைங்க என்ன பண்றாங்க கல்விக்கு வந்து வர மாட்டேக்கிறாங்க அதை எப்படி நம்ப வர வைக்கிறது அப்படின்னு கவுர்மெண்ட்டில் வந்து ஒரு ப்ளான் பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னால் உங்களுக்கு இலவசமாக பஸ் பாஸ் வரும் உங்களுக்கு வந்து மாதத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு அமௌண்ட்டு பேங்க் டெபாசிட் பண்றாங்க உங்களுக்கு வந்து சைக்கிள் தராங்க லேப்டாப் தராங்க இதுமாதிரி ஒரு சொல்லக்குள்ள என்னான்னால் அந்த குழந்தைங்கள வந்து சரி இதெல்லாம் தராங்களே நம்மி போகலாம் அப்படின் சொல்லி கற்க பள்ளிக்கு பள்ளிக்கு வராங்க பள்ளிக்கு வரக்குள்ள இந்த டீச்சர்ஸ் வந்து இதுமாதிரி பண்ணணும்னால் இந்த வேலைக்கு போகிற குழந்தைங்க கூட இதுமாதிரி தராங்களே நம்ம போய் படிக்கலாம் மேலே வேண்ணால் ஹையர் ஸ்டெடீஸ் பண்ணலான் அப்படின் சொல்லி பண்றாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னால் மேற்கொண்டு இதெல்லாம் ஊக்குவிக்கிறது என்னென்னால் இதுமாதிரி லேப்டாப்பு சைக்கில் அமௌண்ட்டு மாத அமௌண்ட்டு எவ்வளோ இன்கம் தரலாம் இதெல்லாம் தந்தால் பிள்ளைங்க வராங்க அதுக்கு வந்து அவோ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபண்டு ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து அதே அதில்லாத அவங்களுக்கு வந்து காலேஜுக்கு போனால் இவ்வளோ இது பண்ணுவாங்க இவ்வளோ அமௌண்ட் தரலாங்க நல்லா காலேஜ் படிக்கலாம் நல்லா நீங்கள் வந்து மேலும்மேலும் வளரலாம் அப்படின்னு கவர் கவர்மெண்ட்டு வந்து ஊக் ஊக்குவிக்கிறது